இப்போது இந்த மீன்பிடிக்கிற இதுவில் வந்து து மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்னால் வந்து ஃபஸ்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்ன்றதே யாருக்குமே தெரியல அவங்கள பொறுத்தவரைக்கும் மீன் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்குறாங்களே தவிர அதை அந்த பட அந்த போட்டில் போய் நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் அதை பிடிக்குறோம்னு தெரியல கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நாங்கள் அது உள்ளே விழுந்துருவோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் அவ்வளோ காலையிலே இப்போ விடியகாலையில் மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் போகிறோம்னா ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் மீனோடுதான் வருவோனும் எங்களால் சொல்லமுடியாது அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போது நாங்கள் போகிற வழியில திடீரென்னு புயல்காற்று எதுன்னால் அடிச்சுதுன்னா நாங்கள் அப்படியே போகிறதுக்கூட நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து வாங்கிறவங்களுக்குலாம் எதுவுமே தெரிகிறதில்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் மீன் வந்து கம்மியாக வாங்கணும் இப்போ நாங்கள் ஒரு இரநூத்தம்பது ரூபா சொன்னோன்னால் அவங்க ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குனால் அவங்க என்னவோ பெருசாக சாதிச்சுட்ட மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆனால் அது இல்லை உண்மை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளோ இது பண்ணி வாங்கிறோம்ன்றது தான் அதில் இருக்கிறது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிறோம் பிடிச்சி கொண்டு வந்து அதை தனி தனியாக கூறு போட்டு அதை தனி தனியாக பிரித்து எடுத்து எவ்வளோ கஷ்டம் இருக்குங்றது வந்து அதில் யாருக்குமே தெரியாது இன்னொன்று வந்து மற்றவங்களுக்கு தெரியாததுன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறத வந்து இந்த புயல் டைமில் மழை டைம்லெல்லாம் வந்து கடலுக்குள்ளே யாருமே போகவே கூடாது அது நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த புயல் அடிக்கிற டைம்லெல்லாம் யாருமே தயவு செய்து போயிடாதீங்க அதேமாதிரி இந்த மீன் பு பிடிச்சி விற்கி விற்கிறாங்களே எடுத்துகிட்டு வந்து அவங்கக் கிட்டேல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பேரம் பேசாதீங்க முடிஞ்சவரைக்கும் இதுவாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபிஷ் ஸ்டாலெல்லாம் போனீங்கன்னால் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே வாங்கிகிட்டு வந்துடுறீங்க ஆனால் இங்கே வந்து இந்த தெருவில் ஸ்கூட்டியில் வச்சு விற்கிறது அங்கே அங்கே சின்ன சின்ன கடை மாதிரி போட்டு விற்கிறவங்கக் கிட்டே தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பேசுகிறிங்களே தவிர நீங்கள் ஆன்லைன்லெல்லாம் ஆர்டர் பண்ணுறிங்க அது எத்தனை நாள் மீனென்னு கூட உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடுறிங்க ஆனால் எங்கள் கிட்டே தான் இந்தமாதிரிலாம் பண்ணுறிங்க அதனால மீன் பிடிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பிடித்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்கன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்குளுக்கும் வந்து அந்த வழிலாம் இருக்கும் அந்த மீன் பிடிக்கும்போது ஒரு சில பேர் அதில் விழுந்து இறந்துருக்கறதுக்கூட நிறைய சான்செஸ் இருக்குது அதனால அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து வாங்கும்போது வாங்குங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க புய அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு கொடிமாதிரி ஏற்றுவாங்க அந்த ரெட் அலெர்ட் தருவாங்கங்றுவாங்க அது அதுமாதிரிலாம் ஏற்றினா படகில் வந்து நம்ம உள்ளே போகவே கூடாது அந்த கொடிமாதிரிலாம் ஏற்றிட்டாங்க அப்படின்னா புயல் டைம்லெல்லாம் ஏற்றிட்டாங்கன்னா அது ரெட் அலெர்ட் கொடுத்ததா அர்த்தம் அது தெரியாமல் போய்விட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த புயல் டைம்லெல்லாம் நம்ம தெரியாமல் கடல் உள்ளே போய்விட்டோம் அப்படின்னா அது உள்ளிருந்து வெளியே வர்றர்து ரொம்ப ரொம்பவே கஷ்டம் அதனால இனிமேல் அப்படி யாருமே அதை பண்ணாதீங்க வேறு என்ன யாருக்கும் தெரியாததுன்னு பார்த்தா வந்து போட்லெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க போட்டில் மோட்ரெல்லாம் வேலை செய்தா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் நடு வழில போய் நின்றுச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதில்லையா போட்டில் அப்போது இறங்கி நம்மளால சரிபண்ண முடியாது அதனால் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னால் உங்களுக்கு நல்லது